நிறைய கிராமப்புறங்கள்ல கல்வியறியா கல்வியறிவு இல்லாத மக்கள் இருக்குறாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்துட்டு எல்லா கிராமங்கள்லையுமே பள்ளிகள் அப்படினு வர ஆரம்பிச்சிருச்சு இலவச கல்வி அப்படிங்றது நிறைய பக்கம் வந்துருச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கல்வி இருக்குது கல்வி பள்ளிக்கூடங்கள் இருக்குது கத்துக்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மா அப்படினு எடுத்துகிட்டோம்னா அவங்களுக்கு கல்வி அறிவு அப்படிங்கறது இருந்தது இல்லைதான் ஆனால் அவங்க இப்போ ஒரு கல்வி கிராமப்புற மக்களும் ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படிங்கம்போது அதை வந்துட்டு கண்டிப்பாக இந்த சமூகம் ஏத்துக்கறதில்லை யோசிக்கிறாங்க தயங்குறாங்க ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க ஏன்னா கல்வி அறிவு இல்லாத போது இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படினு மட்டந்தட்டி தாழ்த்தி தாழ்த்த படுறது ஒரு நிலை இருக்குது அதுவே வந்துட்டு இங்கே சிட்டி நகரப்புற மக்கள் இருக்காங்க அப்படினு பார்க்கும்போது அவங்களுக்கெலா படிப்பறிவு அப்படிங்கறது ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது அவங்க படிச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அவங்க சொல்கிறது சரியாகதான் இருக்கும் அப்படிங்குற ஒரு மனநிலை வந்துட்டு ஆல்ரெடி நம்ம மக்களோடய மனசில் பதியப்பட்ட ஒரு விஷயங்கள் அதனாலே கிராமப்புற மக்கள் என்ன சொன்னாலும் படிப்பறிவு இல்லாதவங்க அவங்க சொல்வது எங்கே கரெக்டாக இருக்கும் சரியாக இருக்கும் அப்படினா ஒரு ஒரு யோசனை அப்படிங்கறது வருது எல்லாருக்குமே அதை தவிர்த்து கிராமப்புற மக்கள் வந்துட்டு இன்னும் என்ன கஷ்டங்கள் பண்ணிக்கிட்ருக்காங்கன்னா ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கம்போது அந்த வாகன வசதி அப்படிங்கறது இருந்தது இருக்கிறதே இல்லை அண்ட் இன்னொன்று ஒருத்தருக்கு உடல்நிலை சரி இல்லாமல் இருக்குது அப்படிங்கறபோது அவங்கள் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை போகணும் அப்படினா அதுக்கான சரியான வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின் நம்ம சொல்லலாம் இன்னும் சில இடங்கள்ல வந்துட்டு ரோட் அதாவது அப்படிங்கறது அதுமே சரியாக இல்லாமல்தான் இருக்குது குண்டும் குழியுமாக நிறைய வசதிகள் இல்லாமல்தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயத்தெலாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாமே இன்னும் நம்மளுக்கு இன்னும் மேம்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படினு சொல்லலாம்